ஹலோ ஹோட்டல் ஆரியாஸ் பேரடைங்களா சார் நாங்கள் இங்கே அருப்பட்டியிலிருந்து ஒரு ஆர்டர் பண்ணிருந்தேங்க ஃபுட் ஆர்டர் அதைய வந்து ஒரு வேற ஆர்டர் அட்ரஸ்க்கு நாங்கள் டைவட் பண்ணணுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கேதான் இப்போது மெயின் அப்படிங்கிறமாரி ஆயிடுச்சு நீங்கள் அது கொஞ்சம் பண்ணிட்டீங்கன்னா பரவாயில்ல அதுக்கு வந்து எதாவது எக்ஸ்ட்ரா அமௌண்ட் எதாவது பே பண்ணணுனா நான் பண்ணிடுறேங்க இல்லையினால் நான் இங்கே மெனக்கெட்டு வந்து ஒரு ஆள் வச்சு அங்கேருந்து அங்கே வந்து போய்ட்டு பல்லடம் தூக்கிட்டு வந்து திருப்பி அங்கேருந்து இங்கே வந்து டைம் ஆயிருங்க அதனாலதான் சொல்கிறேன் இது முகவரியை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கிறீங்களா சார் நோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்புனீங்கன்னா போதும் சார் வேற எதாவது ஒரு எக்ஸ்ட்ரா இது ஆர்டர் பண்ணனுனாலும்கூட ஆர்டர் பண்ணிக்குவோம் வேற எதாவது அப்பளம் பொரியல் இதெல்லாம் இல்லாட்டியும் வேற எதாவது இந்த பாயாசம் இந்தமாதிரி இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் அது அதை ஏத்துட்டீங்கன்னா நாங்கள் வந்து எவ்வளவு எவ்வளவு நே எவ்வளவு நேரமும் முன்னால் அனுப்ப முடியுமோ அனுப்புனீங்கன்னா பரவாயில்ல சார் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்புறம் ரொம்ப நன்றி சார்